நான் முதன் முதலாக சமைக்க தொடங்கினது நான் என்னோடய கல்லூரி படிப்பை முடிச்சிவிட்டு வேலை தேடிட்டுருக்கும் போது ரூம்ல தங்கிருந்தேன் அப்போ தான் முதன் முதலாக சமைக்க தொடங்கினேன் அப்போ வந்து என்னோட வந்து என்னோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க கூடவே இருப்பாங்க நான் வந்து சமைக்க தொடங்கினது வந்து யாரையும் பார்த்து கற்றுக்குல சமைக்கிறத பார்த்து கற்றுக்கவும் இல்லை எப்படி சமைக்கிறதுன்னும் தெரியாது எனக்கு நானாக எதாவது ஒன்று போட்டு சமைப்பேன் அப்போ ஒரு நாள் வந்து என்னோட நண்பர்கள்லாம் ரூம்ல இருந்தாங்க அவங்களுக்கு சமைக்க தெரியும் திடீர்னு என்ன வந்து சமைக்க சொல்லிவிட்டாங்க நான் என்ன சமைக்கிறது எப்படி சமைக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் காய்கறிகள் எல்லாமே வாங்கிகிட்டு வந்துவிட்டேன் எல்லா காய்கறிகளும் கடையில போய் வாங்கிகிட்டு வந்துவிட்டேன் வாங்குனதுக்கப்பறம் அடுப்பை பத்தவச்சு அதில் தண்ணி ஊத்துறதாக இல்லை காய்கறிகளே போட்டு வேக வைக்கிறதா இல்லை வேக வச்சு அதற்கப்பறம் வறுக்குறதா எனக்கு எதுவுமே தெரியல முதல்ல வந்து தண்ணி ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி தாளிச்சிவிட்டேன் தாளிச்சதுக்கப்பறம் காய்கறிகளை போட்டேன் என்னோடய நண்பர்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டு பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருந்தாய்ங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்குலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு இன்டர்நெட்டு பார்த்தேன் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அதில் எப்படி சமைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய்கறிகளை போட்டு காய்கறிகளை வேக வச்சிவிட்டு அதற்கப்பறம் சாம்பார் வைக்கிறக்கு பருப்பை வேக வச்சேன் பருப்பை வேக வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி தாளிச்சு பருப்பை மறுபடியும் உள்ளே கொட்டி பருப்பை கடைஞ்சி போட்டு காய்கறிகள்லாம் உள்ளே கொட்டி அதற்கப்பறம் வேக வச்சு அதற்கப்பறம் என்னன்னா நம்ப நண்பர்கள்லாம் பார்த்துட்டு சாப்பாடு நல்லாருக்குது குழம்பு நல்லாருக்குது நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க